மனநிலை பிரச்சினைனாக்லே வந்து நோயாளிங்க அவங்க வந்து இதுதான் செய்யணுன்னு அவங்களுக்கு வந்து தெரியாது எப்படி செய்யறதுணும் தெரியாது அவங்கள வந்து பார்க்கணுன்னாக்ல மனநிலை வியாதி ஆஸ்பிட்டல் கூட்டினு போகணும் அவங்க வந்து அதை அதிகமாக இருக்கிறது வந்து சென்னை கீழ்பாக்கம்னு சொல்கிறாங்க அவங்ககிட்ட வந்து பார்க்கலாம் அதேமாதிரி வீட்டில் வெச்சுருந்தா அவங்க இதுதான் நம்ம வந்து இது செய்கிறது நல்லது தவறு இது செய்யக்கூடாது அப்படின்றதெல்லாம் தெரியாது எதுனாலும் செய்வாங்க இப்போ ரோடில் போகிறாங்கன்னா அவங்களுக்கு பஸ் வர்றது ஒரு வாகனம் வர்றது இந்த பக்கம் தான் போகணும் இந்த பக்கம் தான் வரணும் அப்படின்னு தெரியாது அவங்க வந்து எந்த சைடுனாலும் போவாங்க அவங்கள வந்து நம்ம பத்தரமாக பார்த்துக்கணும் ஆஸ்பிட்டல்க்கு கூட்டினு போகணும் அவங்களுக்கு வந்து எப்படி துணி மாற்றணுன்னு தெரியாது எப்படி சாப்பிட்ணுன்னு தெரியாது எப்படி இருக்கணுன்னு தெரியாது அவங்களுக்கு எல்லாமே வந்து நாம் சொல்லி வச்சு புரிய வைக்கணும் அதுக்கு தகுந்த ஆஸ்பிட்டல் கூட்டினு போகணும் அவங்கள வந்து பராமரிக்கணும் அவங்கள வந்து சுத்தபத்தமாக வச்சுக்கணும் அவங்ககிட்ட நாம்ம அது நிறைய நடந்து போனாலோ அவங்க ஊருக்குள்ள அதிகமாக அவங்கள தெருவுக்குள்ள விட்டாலோ அது நம்ம அவங்கிட்ட பக்கத்தில் இருந்தால் நமக்கும் வரும் அதனால் வந்து அவங்கள ரொம்ப கவனமாக கேர்புல்லாக பார்த்துக்கிறது நம்மளுடைய வேலை